ஆன்லைனில் வந்து ட்ரெஸ்ஸு பார்த்தேன் ட்ரெஸ்ஸும் வந்து மெட்டீரியல் காட்டனு டிஸ்கௌண்ட் அப்படின்னு போட்டிருந்துச்சி நாங்கள் ஆட்ரு பண்ணி வாங்கிவிட்டோம் அது வீட்டுக்கு வந்த அப்புறந்தான் பார்த்துச்சி ஸேம் கலர் இல்லை கலர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டன்னு சொல்லிவிட்டு மிக்ஸ்டு காட்டன் தான் கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை ஒரு மாதிரி கலர் போகுது அது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நேரில் போய் பார்த்து வாங்குகிறத விட அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எது வாங்கணும் ஒன்று வாங்கப் போகிற இடத்துல ரெண்டு வாங்கிட்டு வரணும் இது ஆஃபர் போடுறாங்க இது பண்ணுறாங்கன்ணு சொல்லிவிட்டு நாங்கள் போய் ஏமாந்து தான் வரோம் ஒவ்வொரு வாட்டியும் ஆன்லைன் ஷாப்பிங் எங்கள் வீட்டில் சுத்தமாக அதுக்கே சண்டை வரும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடாதுனு சொல்வாங்க நான் பண்ணுவேன் ரிட்டன் பண்ணுவேன் திருப்பி அந்த காசு ரீஃபண்ட் வராது இதெல்லாம் தேவையா அதெல்லாம் நேரில் போகிறியா பார்த்தியா வேணுன்னால் எடுத்துக்கலாம் இல்லையா வேணான்னு சொல்லிவிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் எதுக்கு போய் வேஸ்ட்டாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நெட்டு போட்டுகிட்டு அது பார்த்துட்டு இது பார்த்துட்டு ஒன்று பார்க்கப்போ பத்து அது அது எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்கப் பார்க்கப் பார்க்க நல்லா இருக்கும் ஆன்லைனில் வாங்கிவிட்ட அப்புறந்தான் அது வந்து டிஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா நல் நல்லா இருக்காது ப்ராடெக்ட்டுன்னு ரொம்ப கேவலமாக இருக்கும் வந்துட்டு அப்புறம் தான் சில ப்ராடெக்ட்ஸ் நல்லாதான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு ப்ரஷ்ஷு ஸ்டாண்ட் கூட அதேமாதிரி தான் ஆட்ரு பண்ணி பண்ணோம் அது பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் ஆட்டோமெட்டிக்காக வர மாதிரி அது ஒன் செவண்ட்டின்னு தான் வச்சுக்கோங்க ஒன் செவண்ட்டியும் சின்ன அமௌண்ட்டு ஆனாலும் அதுவும் காசு தான் அது வந்து நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணப்போது பேமண்ட் இது வரைக்கும் எனக்கு வந்தது இல்லை அதே ஆப் தான் ஆப் சொல்ல விரும்பலை அந்த ஆப் தான் அதனால வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ரொம்ப வேஸ்ட்டு